நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னால் குவாலிட்டி நல்லாயிருக்காது சாயம் போகும் ரெண்டு நா ரெண்டு நடை ட்ரெஸ்ஸு அந்த போட்டாவே ட்ரெஸ்ஸு கிழிஞ்சுரும் இதே நம்ம கைத்தறி ஆடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் வச்சுகோங்களேன் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சாயம் போகாது நம்ம வாஷிங் மிஷினில் அந்த நம்ம வாங்கிட்டு வர ரெடிமேட் துணியை வாஷிங் மிஷினில் போட முடியாது இதாயிருந்தா கலர் போகாது வாஷிங் மிஷினில் போட்டாலும் எதுவுமே ஆக ஆகிறதில்ல கிழிஞ்சிரும் சீக்கிரம் வந்து அந்த துணி கிழிஞ்சிரும் இந்த துணி எப்பவுமே கிழியாது குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்ம அதனால் தான் வந்து மக்கள் வந்து நம்ம ரெடிமேட் துணியை வாங்காமல் இந்த கைத்தறி அந்த மாதிரி துணிங்களை வாங்கிறாங்க